எனக்கு தெரிஞ்சு முக்கிய வழிபாட்டுத்தலங்கள்னு பார்த்தா தமிழ் தமிழருகளுக்கு ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் தமிழர்களோட முக்கியமான இந்த வழிபாட்டுத்தலங்கள் ராமேஸ்வரன்னு சொன்னால் ராமநாதர் கோவில் சாமி திருவண்ணாமலையை அக்னி ஸ்தலன்னு சொல்லுவாங்க அது வந்து அருணாச்சலேஸ்வரர் சாமி மதுரைன்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கள்ளழகர் திருப்பரங்குன்றம் முருகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் பெருமாள் கோவில் பிரசத்தி பெற்றது காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பிரசத்தி பெற்றது ஸ்ரீரங்கன்னு பார்த்தா பெரிய விஷ்ணு உலகத்துலேயே பெரிய விஷ்ணு கோவில் அதுதான்னு சொல்கிறாங்க அது மாதிரி மா இஸ்லாமியர்களோடய வழிபாட்டுத்தலங்கள் எனக்கு தெரிஞ்சு நாகூர் தர்காவை சொல்லுவாங்க அங்கே போனால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவர்களோடய வழிபாட்டுத்தலன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு வேளாங்கண்ணியை பெரிய ஸ்தலமாக சொல்லுவாங்க இங்கே புனித வழிபாட்டுத்தலன்னு சொல்லுவாங்க இது எல்லா மதத்தினரும் போவாங்க